இல்லைங்க இல்லைங்க சார் செப்பல் கடை வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வெச்சுருக்கோம் ஸ்கூல் டென்த்து வரைக்கும் படித்தோம் டென்த்து படிச்சுட்டு கொஞ்சம் எல்லாேரும் எங்கள் அண்ணன் கடையில் இருந்தோம் நாங்கள் அப்புறம் பார்த்து எங்கள் இஷ்டம் சொந்த கடையா இருந்துச்சு அதை வாடகைக்கு கொடுத்துட்டு இப்போது நாங்களே வைச்சுட்டோம் கடை அதை அதில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம் அச்சா தக்காளி மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு எல்லாம் நம்ம பக்கமே இருக்குது அதனால் சமயம் பார்த்து சமயம் பார்த்து நாங்கள் கடை போட்டோம் இப்போ பார்த்தாக்கா காம்பெடிசனில் கடைங்களெல்லாம் நிறையா ஆகிருச்சி இப்போது அதனால் வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது அதை ஒன்றும் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதே அட்ஜெஸ்ட் பண்ணிகிட்டு போகிறோம் இப்போது கொஞ்சம் அட்ஜெஸ்ட் ஆல்ட்ரேசன் பண்ணி ஷோ ரூம்மாலே வைக்கலான்னு சொல்லிட்டு அட்ஜெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போது அதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார் இப்போது அதை அதனால் அதே செப்பல் கடையே வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணின்னு இருக்கிறோம் இப்போத்துக்கு